இன்னைக்கு தமிழ்நாட்ல அநேக மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் அவங்களுடைய மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தேடுதல் ஆன்மீகத் தேடுதல் குறைவாக தான் காணப்படுது சரி என்ன விஷியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மா வந்து எழுந்திரிச்சி அவங்க வேதத்தை வந்து காலையில் எழுந்திரிச்சி காலைக்கடன்களை முடிச்சுட்டு அந்த வேதத்தை எடுத்து உக்காந்து அவங்கப் படிக்கிறது பார்த்தா தான் குழந்தைங்களும் என்ன ஆகும் ஓ நாம்மளும் அப்பா அம்மா படிக்கிறாங்க நாம்மளும் படிக்கணும்ன்னு அவங்களும் வந்து உட்காருவாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டில் வந்து சாங்ஸு பீட் சாங்ஸு லவ் சாங்ஸு இந்த மாதிரி வந்து சினிமா பாடல்களை வந்து போடுறதுனால என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் சமாதானம் சீர் குழைஞ்சி தான் போகும் ஆன்மீகம் வந்து வளர்ச்சி அடையாது அது வந்து அந்த ஆன்மீகத் தலைவர்களுக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியுறது இல்லை பொதுவாக வந்து தமிழகத்துல எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்குதுன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது பெற்றோர்கள்ட்ட தான் இந்த க இது இருக்குது வரக்கூடிய இளைஞர்களை அந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தைக் கொண்டு வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கு பெற்றோர்கள் வந்து அவங்கவுங்க இதில் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் அவங்க ஆன்மீகத்தில் வந்து அவங்க வேதத்தை எடுத்துப் படிக்கும் பொழுது தான் அதை கொழந்தைங்க பார்க்கும் போது அது ஒரு பழக்க வழக்கம் வரும் சின்ன வயசுலேருந்தே வந்து விளையாட்டு இதுலாம் கொடுத்துட்டு அப்புறம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லைன்னா இது குடும்பத்தில் வளர்ந்தா தான் குடும்பம் வந்து ஒரு தெருவுக்கு வளரும் தெருவில் இருந்து அப்படியே ஊருக்கு வரும் ஊரில் வந்து நாட்டுக்கு வளரும் இது தான் வந்து ஒரு பெ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது குடும்பத்தில் வந்து பேரண் பெற்றோர்கள் வந்து கவனத்துல இது இந்த விஷயத்த கவனத்தில் கொண்டு வந்தாங்கன்னா வரக்கூடிய சமுதாயம் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக அங்கே இருக்கிறத்துக்கான அநேக பாசிபிலிட்டிஸ் இருக்குது